இந்திய திரைப்படங்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படங்கள் எனக்கு பிடிக்கும் மற்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த திரைப்படம் பிடிக்கும் அதில் வந்து தமிழ் படங்களிலே வந்துட்டு பாட்டு நான் ஆணை இட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் யாரும் வேதனை பட மாட்டார் இது மாதிரி தமிழ் பாடல்கள் எம்ஜிஆர் பாடிய பாடல்கள் மற்றும் திரைப்படங்கள் பிடிக்கும் நடிகரில் வந்துட்டு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நம்பியார் மற்றும் தேங்காய் சீனிவாசன் இவர்கள் எல்லாம் பிடிக்கும் நடிகையில் வந்துட்டு ஜெயலலிதா மற்றும் கேஆர் விஜயா இவர்கள் எல்லாம் பிடிக்கும் திரைப்பட பாடல்களில் வந்துட்டு நகைச்சுவை நடிகர்களில் நகைச்சுவை நடிகர்களில் வடிவேல் மற்றும் காமெடி நடிகர் விவேக் இவர்கள் எல்லாம் பிடிக்கும் விசு அவர்களை பிடிக்கும் திரைக்கதை இப்படி வசன கர்த்தவாக பிடிக்கும் மற்றும் இளையராஜா பாடிய பாடல்கள் அவர்களுடைய பக்தி பாடல்கள் மற்றும் டிஎம்எஸ் சௌந்தர்ராஜன் பாடிய பாடல்கள் இவை எல்லாம் பிடிக்கும்